நான் எந்தச் வகையான செடி வளர்க்குறேன்னா செடி அந்த கார்டனிங் சைடில் இப்பிடி ஸ் வீட்டுக்கு எண்ட்ரன்ஸில் உள்ள வர்றப்பயே க்ரீனிஷ்ஷா ஒரு எல்லோ கலர் பூ ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா தர்ற மாதிரி ஒரு பார்த்தோன்னே சரி ஓகே அழகா இருக்கு அப்படின்றத வளர்க்கறதுல ரொம்ப ஆசையாக இருப்பேன் இன்னும் பார்த்தீங்கன்னா நான் வேலை செய்கிற இடத்துலல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல ஃப்ரெண்ட்டில் அந்த மாதிரி செடி வைக்கணும் அதுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச வேலைய செய்யணுன்னு பார்ப்பேன் முக்கியமாக அது ஃப்ளவர்ஸா இருக்கணும் அந்த செடி வளர்த்து அதுலேருந்து பூ பூக்குற மாதிரி இருக்கணும் இல்லையா அந்த செடியோட அந்த கலர் கலர் க்ரீன் கலர் வந்து நமக்கொரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட பொதுவான மனநிலை அதை பார்த்தோன்னே நம்ம இயற்கைகிட்ட நம்ம சொல்வாங்கள் எல்லாரும் சொல்வாங்கள் இயற்கை இயற்கையோட ஒன்றிச்சிருக்கணுன்னு எனக்கு அதுல பெரிய ரொம்ப ஆர்வம் எனக்கு அந்த செடிக்கூட சும்மா நம்ம இந்த சொல்வோம்ல நம்ம பேசுவாங்கள் நம்ம செடிக்கூடலாம் பேசுவோம்னு அது மாதிரிலாம் நான் எனக்கு அதை பார்த்தோன்ன அழகா இருக்குது அப்படியே சூப்பராக இருக்கீங்கள் நீங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசுவேன் சில பேருக்கு அது வேற மாதிரி தெரியும் பட் ஆனால் அந்த மாதிரிலாம் நானு பேசுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச செடின்னா பார்த்தீங்கன்னா அந்த பயங்கர அந்த லீஃப் வந்து ரொம்ப க்ரீனா ஒரு பயங்கர க்ரீனா இந்த கிளிப்பச்சை கலரில் இருக்கணும் இல்லையா ஃப்ளவர்ஸா இருக்கணும் இந்த எல்லோ கலர் பூ வெச்சிருப்போங்கள மரத்து மரத்துல சின்ன சின்ன மரங்களா செடியிலாம் வெச்சு அது லைட் கலரு பிங்க் கலரு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல மனநிலை இருக்கும் வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் நல்ல மனநிலை இருக்கும் அதனால அத ரொம்ப விரும்பி நானு வந்து செடி நடுவேன் அப்பறம் டெய்லி கண்டிப்பாக அதுக்கு தண்ணி விட்டோம்னா ஒரு நாலு நாள் தண்ணி விடாம இருந்தோம்னா அது ஒரு மாதிரி சொனக்கமா தெரியும் அப்டியே டல்லான மாதிரி இருக்கும் அதே நம்ம தண்ணி பாய்ச்சின அடுத்த நாள் பார்த்தோம்னு வெச்சுங்களேன் அதில் வந்து ஒரு அந்த க்ரீனிஷ் நல்லா ப்ரைட்டா இருக்கும் அத பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால ரொம்ப கார்டனிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு